மழை காலத்தில் செடி அழுகி போய்டும் அதனால அழுகாமல் இருக்கிறதுக்காக செடியை வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி விட்டுவிட்டோம்னா செடி நல்லா கொழுந்து வச்சு தழையும் வெயில் காலத்தில் செடி காஞ்சு சருக்காகி விழுந்துடும் அந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி அடிக்கடி ஊற்றி வளர்த்தணும் அப்படி இல்லைனா குச்சியும் சேர்ந்து கருகி போய்டும் ஒரு செடியே ஃபுல்லாக கருகி போய்டும் இ இது எல்லாம் வந்து காலநிலைக்கு தகுந்த மாதிரி செடியை கரெக்ட்டாக பார்த்துட்டே வரணும் பனிக்காலத்தில் பூச்சி அதிகமாக வைக்கும் வண்டு கள்ளிப்பூச்சி இந்த மாதிரி பூச்சி எல்லாம் அதிகமாக வரும் அந்த பூச்சி வராமல் இருக்கிறக்கு முன்னாடியே வந்து லைட்டாக மருந்து தெளிச்சு விட்டோம்னால் வராது இந்த மரம் ரோஜா செடிக்கு ரோஸ் கட்டிங் மட்டும் இல்லை மற்ற எல்லா செடிக்குமே பொதுவாக வந்து எல்லா செடிக்குமே இது பொதுவாக பொருந்தும் வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி